ஆல்ட்ரனேட்டிவ் ரன்னிங் பயிற்சி நான் எப்போதாவது ஒரு முறை செய்வேன் வழக்கம் போல விடியற்காலை ஆறு மணி அளவில் இருந்து மைதானத்திற்கு சென்று நடைப்பயிற்சி உடன் சிறுது நேரம் ஓட்ட பயிற்சி மேற்கொள்வேன் உடல் வலுவாக இருப்பதற்கு மிகவும் முக்கியமாக இருப்பது ஒவ்வொருவருக்கும் உடல் ஆரோக்கியமாக பேணிக்காக்க வேண்டும் என்பது முக்கிய கடமையாக இருக்கிறது அதுக்காக ஓட்டப்பயிற்சி மேற்கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஒவ்வொருவரும் மிகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் எனால் அவர்கள் ஓட்டப்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் அத்தியாவசியமாகும் ஸ் டிரெயல் ரன்னிங் ஸ்பிரிட் இன் டுவெல் போன்ற ஆல்ட்ரேடிவ் ரன்னிங் பயிற்சிகளை எப்போதாவது ஒரு முறை தான் நான் மேற்கொள்வேன் வழக்கமான ரன்னிங் பயிற்சியை ஓட்டப்பயிற்சியை தினம்தோறும் சிறுது நேரம் மேற்கொள்வது வழக்கம் எனது உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருப்பதற்கு காரணம் இந்த ஓட்டப்பயிற்சியே நான் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு காரணமாக இருப்பதும் இந்த ஓட்டப்பயிற்சி ஆகும் ஒவ்வொருவரும் இது போன்று ஓட்டப்பயிற்சியை மேற்கொண்டால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணமாகும் வாழ்க்கையில் நாம் சமூகத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் விடியற்காலை ஓட்டப்பயிற்சி மேற்கொள்வதும் மாலை நேர ஓட்டப்பயிற்சி மேற்கொள்ளும் மிக முக்கியமாகும்